ஹலோ டீச்சர் ஆ கிருத்திகா டீச்சர் எப்படி போயிட்டுருக்கு உங்கள் சப்ஜெக்ட் எல்லாம் அவங்க சப்ஜெக்ட்டில் ம் உங்கள் சப்ஜெக்ட்டில் எவ்வளோ சிலபஸு டீச்சர் முடிச்சிருக்கீங்க இப்போ வரைக்கும் ஆ சிலபஸ் ஓவரால் கவர் பண்ணிவிட்டிங்களா ஆஹான் நானும் அப்படிதான் டீச்சர் பண்ணணும் எப்படி டெஸ்ட் எல்லாம் அரேஞ் பண்ணுறிங்களா பசங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு சிலபஸ்லாம்

ஆமாம் ஆ நீங்கள் கொஷின் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டிங்களா டீச்சர் எக்ஸாம்க்கு ப்ளூ ப்ரிண்ட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டிங்களா ஆ ஆமாம் ஆமாம் எனக்கு ஒரு கொஞ்சம் செட்டு எடுத்து வச்சுருக்கேன் டூ மார்க்ஸ் மட்டும் முடிச்சுருக்கேன் ஃபைவ் மார்க்ஸ் தான் ரொம்ப நிறைய இருக்கும்ல கீ வேர்ட்ஸு அதுமட்டும் ஷேர் பண்ணி எடுக்கணும் அதுக்கு தான் டைம்மாகுது எப்படி பசங்களாம் எப்படி பண்ணிட்டுருக்கானுங்க எப்படி வரும் லாஸ்ட் இயர் உங்களுக்கு எப்படி வந்துச்சு பர்சண்டேஜ் ம் ம் ம் ம் ம் ஆமாம் ஆமாம் ஆமாம் அதுமாதிரி பழகிக்கும் டூ மார்க்ஸ் நல்லா கான்சண்ட்ரேட் பண்ணிக்கோங்க ஒன் மார்க்ஸ் எல்லாம் பார்க்க சொல்லுங்கள் நானும் அந்தமாதிரி தான் ப்ளான் பண்ணிருக்கேன் அந்த ஃபைவ் மார்க்ஸ் மட்டும் லாஸ்ட் டைமுக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி மட்டும் நம்ப பண்ணினோம் அப்படின்னா கொஞ்சம் மனசில் நிற்கும்ல அந்தமாதிரி பண்ணலான்னு ப்ளான் பண்ணிருக்கேன் ம் ஆ ஆ ஓகே ஓகே உங்கள் சைட்டில் உங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி பண்ணிட்டுருக்குறாங்க அவங்கெல்லாம் நல்ல க்வாலிட்டியாக கொடுக்குறாங்களா ம் ஆ ஓகே ஓகே டீச்சர் அதான் அதைப்பத்தி எப்படி போயிட்டுருக்கு என்ன பண்ணிட்டுருக்கீங்க அது கேட்குலாந்தான் கால் பண்ணிருந்தேன் டீச்சர் ஓகே ஆ ஓகே ஓகே டீச்சர் தேங்க் ஓகே டீ டீச்சர் பாய் வச்சிடுறேன் ஆ ம்